ஹோட்டல்களில் நான் பொதுவாக விரும்பி சாப்பிட்றது என்னனு பார்த்தீங்கனா மார்னிங் போனாலே இட்லி நாலு இட்லி தோசை அப்பறம் பூரி பொங்கல் அதுகூட இந்த வடையெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் உளுந்த வடை கடல வடை ஓட்டை வடை தயிர்வடை இந்த மசாலா வடைலாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இனிப்பு போன்டாக்களும் சில இடத்துல நல்லா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இட்லி கூட சட்னி புதினா சட்னி சாம்பார் அந்தமாதிரி சாப்பிடும்போது ரொம்ப எனக்கு பிடிக்கும் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லிலாம் ஹோட்டலில்ல நான் ஹோட்டல் போனாலே நான்வெஜ் ஹோட்டல் மத்தியான டயத்தில் ரொம்ப போவேன் சாப்பிடுவேன் பிரியாணி சாப்பிடுவேன் விரும்பி சாப்பிட்றது என்னனு பார்த்தீங்கனா பிரியாணி அவ்வளோ பிரியாணி ஆம்பூர் சைட்லாம் போனோம்னா பிரியாணி அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் பிரியாணி அப்பறம் கொத்து பரோட்டா மட்டன் வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபீவ் பிரியாணி ஃபீப் கொத்துக்கறி அதெல்லாம் நம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அது ரத்தப் பொரியல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் குடல்கறி மூளைக்கறி இந்தமாரிலாம் எனக்கு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக நான் நான்வெஜ்லாம் ஒதுக்கமாட்டேன் அங்கே சாப்பிடக்கூடாது சாப்பிட கூடாது அதலாம் ஃபிஷ் கிரேவி ஃபிஷ் ஃபிரை அதலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஒரு சில கடையிலலாம் சாப்பிடம்போது மத்தியான டயத்தில் நான் அவ்வளோ சாப்பிடுவேன் இரவு நேரங்கள்லாம் அதிகமாக சாப்பிடுவேன் என்னன்னலாம் பார்த்தீங்கனா சப்பாத்தி தோசை கீ ரோஸ்ட் இந்தமாதிரி தேங்காய் சட்னி சாம்பார் கூட சாதா தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் எனக்கு அதலாம் ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி மட்டன் கறிக்குழம்புலாம் ஊற்றி சாப்பிடம்போது பரோட்டாக்குலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இரவு நேரங்களில் அவ்வளோ பரோட்டா சாப்பிட்ருக்கேன் கொத்து பரோட்டாலாம் எனக்கு நிறைய கடைகளில் போனால் ஆட்ரு பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் நான் பொதுவாக கடைகளில் தான் நிறையாவாட்டி சாப்பிட்ருக்கேன் வீட்டில் சாப்பிட்றதவிட கடைகளில் சாப்பிடும்போது எனக்கு அந்த டேஸ்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் நிறைய ஃபிரண்ட்ஸ் எனக்கு இந்த கடைக்கு போகலாம்னு ஸஜஸ்ட் பண்ணுவாங்க இந்தக் கடையில் நல்லா பிரியாணி நல்லா இருக்கும் அதேமாதிரி இரவு நேரங்களில் கூட நான் ஹோட்டல்களில் நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்ருக்கேன் சென்னைப் பகுதிகள்லாம் நைட்டு பன்னெண்டு மணிவரையும் கூட பிரியாணி விற்கிறாங்க அந்த பிரியாணிலாம் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்பறம் பார்த்தீங்கனா இந்த இட்லி இட்லிகூட அந்த மீன் குழம்பை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுபோல சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தள்ளுவண்டி கடைகள்லாம் அந்தமாதிரி இட்லிகூட மீன்குழம்பு கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அப்றம் ஆனியன் தோசை ஆனியன் தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிடுவேன் நிறையா ஹோட்டல்களில் ஆட்ரு பண்ணி சாப்பிட்ருக்கேன் அப்பறம் பிரட் ஆம்லேட் பிரட் ஆம்லேட் அப்பறம் கீ ரோஸ்ட் மசாலா தோசைலாம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்ரு பண்ணி சாப்பிடுவேன் இரவு நேரங்களில் அதலாம் ஆட்ரு பண்ணி வர சாப்பிட்டுருக்கேன் மத்தியான நேரங்களில் மீல்ஸ் சாப்பிட்ருக்கேன் வெஜ்ஜில் வெஜ்ஜில் மீல்ஸ் நான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அஞ்சு வகையான பொரியல் சாம்பார் மோர் ரசம் இதலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தமாதிரி ஹோட்டல்களில் நான் ஆட்ரு பண்ணி சாப்பிட்ருக்கேன் இந்தமாதிரி எனக்கு ஹோட்டல்களில் பொதுவாக நான் சாப்பிட்டதுக்கு அப்றம் டீ குடிக்க எனக்கு பிடிக்கும் டீ இல்லைனா காபி அந்தமாதிரி ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கு அப்பறம் சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும் இந்தமாதிரி பானிபூரி பானிபூரி காரப்பொரி சோளாப்பொரி சோளாப்பொரிலாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் சில கடைகளில் எனக்கு சோளாப்பொரி ரொம்ப பிடிக்கும் இது இல்லாமல் கீ ரோஸ்ட் அப்பறம் பொடி தோசை பொடி தோசைனா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஒரு சில கடையில் இரவு நேரங்களில் நான் வெளியில் சாப்பிட்றது பொடி தோசை அதில் அப்பறம் மசாலா தோசை மசாலா தோசைக்குள்ள அந்த கறிக்குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்ருக்கேன் நிறைய கடைகளில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்